இப்போ வந்து இந்தியா போக்குவரத்து வந்து அமைப்பு நல்லா ஃபர்ஸ்ட்டோட வந்து இப்போ நல்லாவே இருக்கு கால் டேக்சி ரிக்ஷா ஆட்டோ பஸ்சு ட்ரெயினு எல்லாமே ஃபர்ஸ்டோட இப்போ வந்து நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல போகற மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து அதிக போக்குவரத்து அதிகமாகிடுச்சு இப்போ கூட புதிய பாரத் வந்து பாரத் திட்டம்ன்னு சொல்லிவிட்டு ஸ்பீட் ட்ரெயின் திட்டம் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் நல்லாவே இருக்கு சவால்கள் சவால்கள் தான் நிறைய இருக்கு பெட்ரோல் வில அதிகமாக இருக்கு டிக்கெட் வில அதிகமாகிடுச்சு எங்கே போனாலும் டிக்கெட் வில பெட்ரோல் வில டேக்சிக்கு இருந்தாலும் பெட்ரோல் போடணும் டீசல் போடணும் எல்லா வேலையும் அதிகமாகிடுச்சு வாய்ப்புகள் வந்து வாய்ப்புகள்லாம் நிறைய எப்போ எப்போ நினக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் பட்டு பட்டு பட்டுன்னு நம்ம சேர்ந்துடலாம் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்துடுச்சு